நான் மிகவும் ஆரம்பத்திலேருந்தே நான் ரொம்ப சமைச்சது எதுனா சிக்கன் தான் சிக்கன் குழம்பு ரொம்ப அதிகமாக செய்வேன் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் முட்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும் அது ஏனால் காரணம்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஹோட்டலில் சாப்பிடும் போது வந்து சிக்கன் கிரேவி சிக்கன் பிரியாணியெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஆசையாக இருக்கும் இது எப்படி அவங்களால் மட்டும் செய்ய முடியுது நம்மளால் செய்ய முடியாதா அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கையில் நான் எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் வாங்கி வந்து நானே என் கையால் நானே வந்து ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதனால் நான் எப்போ சமைச்சாலும் சிக்கன் பிரியாணி எக்கு எக் பிரியாணி இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறது அது ரொம்ப புடிக்கும் அதை நானே ரெடி பண்ணி நானே த தயார் செய்வேன் அந்த ஹோட்டலில் பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடம் போது ஹோட்டலில் எப்படி சமைப்பாங்கன்னு பார்த்து தான் என்னோடய மனசுக்குள்ள தூண்டிச்சு எப்படியாவது நம்மளும் சமைக்கணும் நம்மளும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தை தூண்டியது அதனால் தான் இந்த சிக்கன் வாங்கி வந்து டெய்லி சிக்கன் அப்புறம் மீன் வறுவல் மீன் நல்லா வறுப்பேன் மீன் ஹோட்டலில் அவங்க வந்து மீன் வறுத்து கொடுத்தும் போது சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் நான் ஹோட்டலில் அவங்க தான் சமைக்க முடியுமா நம்மளாம் சமைக்க முடியாதான்னு தெரிஞ்கின்னு நானும் வீட்டில் அதே மீன் வாங்கி வந்து நானே அதுக்கு ஒரு மசாலா தடவி இப்படி பண்ணும் எண்ணெய் தடவி எண்ணெல்லாம் போட்டு சமைச்சு பொறிச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால் வந்து அந்த ஆர்வம் ரொம்ப எனக்கு மனசுக்குள்ள தூண்டிச் அதனால் தான் அந்த உடனே சமைச்சு சாப்பிட்ணும் மனசில் தோணுச்சு தேங்க்யூ